அண்ணா ட்ராவெல் ஏஜென்ஸிங்களா அண்ணா நாங்கள் வந்து மதுரை வரைக்கும் போகணும் ஃபேமிலியோடய போகணும் நாங்கள் நாலு அஞ்சு பேர் இருக்கோம் வந்து வரை பதினெட்டாம்தேதி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் கிளம்புற மாதிரி இருக்கும் உங் உங்களோடய ஏஜென்ஸியில் என்ன மாதிரிலாம் எந்த மாதிரியான கார்லாம் இருக்குது இப்போ வந்து அம்பாசிட்ரு இருக்கா இல்லைன்னா வந்து கேப் இருக்கா ஏனுங்கண்ணா இருக்குங்களா ஓகே அண்ணா ஆம்னி ஆம்னினா எவ்வளோ ரேட் வருங்கண்ணா ஓ அது அதிகமாக வருங்களா சரிங்கண்ணா கேப் எடுத்தால் ஒ நாலு பேர் தான் போக முடியுங்களா சரிங்கண்ணா எனக்கு வந்து இப்போ ஒரு ஆறு பேர் போகிற மாதிரி வேணும் இந்த டெம்போ ட்ராவல்ஸ் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கார் இருக்குல்லிங்களா அந்த கார் உங்கக்கிட்டே இருக்குங்களா இருக்குங்களா சரிங்க இப்போ நாங்கள் வந்து ஆறு பேர் இருக்கோம் ஆறு பேர் போகிற மாதிரி வேணும் எனக்கு பதினெட்டாம்தேதி வேணும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பணும் வாடகை எவ்வளோ வருங்கண்ணா ஃபோர் தௌசண்ட்ங்களா ரொம்ப அதிகமாக இருக்குங்களே அப்படியாக சரிங்கண்ணா இல்லைனா கிலோ மீட்ருக்கு கணக்கு போட்டிங்கனா உங்களுக்கு கிலோ மீட்ரு எவ்வளோ கேட்பீங்க ஓ பத்ருபா ஆகுங்களா சரிங்கண்ணா இப்போ கிலோ மீட்ரு கணக்கு போட்டு பார்த்தா வந்து எவ்வளோ வருது இதில் போட்டு போடும் போது உங்களுக்கு எவ்வளோ வரும் ஓ அப்படியா சரிங்கண்ணா ஓகே எனக்கு வந்து நீங்கள் அந்த பத்து பேர் போகிற வண்டியவே எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வந்து எனக்கு இருபத்து பதினெட்டாம் தேதி வந்து காலையிலேயே அஞ்சு மணிக்கெலாம் வந்து நீங்கள் எங்க வீட்டுக்கு வந்துருங்க மதுரை வரைக்கும் போகணுங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா ஓகே நான் வந்து ஜீபே பண்ணிடுறேன் உங்களுக்கு ஓகேண்ணா தேங்க் யூ